எனக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு சதுரங்க விளையாட்டு அதற்கான முக்கியமான காரணம் சதுரங்க விளையாட்டு இந்தியாவிலிருந்து தோன்றியதாகவே கருதப்படுகிறது அது இந்தியாவில் இருந்து தோன்றி பின்பு சீனா அரேபிய நாடுகள் வழியாகச் சென்று இன்றளவில் ஐரோப்பாவில் சென்றுதான் அது சதுரங்கம் என்று பெயர் மாற்றப்பட்டுள்ளது எனக்குத் தெரிந்த வரையில் சதுரங்க விளையாட்டு இந்திய நாகரிகம் தோன்றியதற்கு முன்பு உதாரணமாக சிந்து சமவெளி நாகரிகம் இருந்த காலத்தில் இருந்து சதுரங்க விளையாட்டு இருக்கிறது அந்தக் காலகட்டத்தில் அதற்கான சரியான விதிமுறைகள் இன்றளவு தெரியப்படவில்லை ஆனால் இன்றளவில் ஐரோப்பிய நாடுகளை சென்றடைந்தப் பின்பே அந்த விளையாட்டின் விதி விதிமுறைகள் இன்றளவில் சொ சொல்லப்படுவதுபோல் விரி விதி விரி விதி விதிமுறைகள் நெறியப்பட்டுள்ளன எனக்கு சதுரங்க விளையாட்டு ஏன் மிகவும் பிடிக்கும் என்பதற்கான காரணம் அது இந்தியாவிலிருந்து தோன்றிய ஒரு விளையாட்டு மற்றொரு காரணம் அது மற்ற வெ விளையாட்டுகளைப் போல் உடல் உழைப்பை பயன்படுத்தி விளையாடாமல் மூ மூளையினைப் பயன்படுத்தி விளையாடுவது ஆகும் ஒரு சிறிய நகர்வுக்கூட நமது தோல்விக்கான காரணமாக இருக்கும் என்பது சதுரங்க விளையாட்டின் எழுதப்படாத ஒரு நெறிமுறை சதுரங்க விளையாட்டில் இருக்கும் ஒவ்வொரு காய்களுக்கும் ஒவ்வொரு விதிகள் உள்ளன அந்த விதிகளை உபயோகப்படுத்தி நாம் எப்படி அந்த விளையாட்டை வெல்வது என்பதே அதற்கான கா காரணம் அதுதான் எனக்கு மிகவும் பிடித்ததற்கான காரணமும் கூட நம் நம் அனை அனைவருக்கும் தெரியும் விஸ்வநாதன் ஆனந்த் சம சமீபத்தில் பிரபஞ்சன் இவை இவர் இவர்கள் அ அ அனைவரும் உ உ உலகளவில் அழைக்கப்படும் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தினை வென்ற இந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள் எவ்வளவோ வெ விளையாட்டுகள் உ உலகளவில் இருந்தாலும் சதுரங்க விளையாட்டில் இந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள் ஒரு பெயர் சொல்லும் அள அளவிற்கு அடுத்த அடுத்த அளவில் இப்பொழுது வள வளர்ந்து வந்துள்ளனர் இதுவும் ஒரு காரணமாக நாம் சொல்லலாம் மூளையின் நுண்ணறிவைப் பயன்படுத்தி எப்படி ஒரு செ ஒரு சிறிய நகர்வு செய்வது எப்படி அங்கு இருக்கும் காய்களை நாம் ந நாம் நா நகர்த்தி நாம் அந்த ச சதுரங்க விளையாட்டில் வெல்வது இதுமாதிரியான காரணங்களால் தான் எனக்கு அது மிகவும் பிடிக்கும் மற்றொரு காரணம் அது நம் உடல் உழைப்பை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நமது மூளையினை பயன்படுத்த வேண்டும் இதனால் நமது மூளையின் சிந்திப்புத் திறன் யோசிக்கும் தன்மை மிகவும் அதிகமாகும் அதனால்தான் எனக்கு சதுரங்க விளையாட்டு மிகவும் பிடிக்கும்